ஹலோ ஊபர் கஸ்டமர் கேருங்களா என் பேர் பார்த்திபன் நான் ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து பெருங்குளத்தூருக்கு பிக்கப் எடுத்து வர கேப் புக் பண்ணியிருந்தோம் ஊபரில் கேப் டிரைவர் ஓகே வந்து மாஸ்க்கை போடவே இல்லை கார் வந்து ரொம்ப டேர்ட்டியாக இருந்தது ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இதுமாரி அவர் பண்ணிட்டிருந்தாருன்னா மற்றவங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகும் இல்லை ஏன்னால் நாங்கள் வந்து வீட்டில் வந்து வரோம் சேஃபாக இருக்குதுன்னு வரோம் டிரைவர் வந்து நிறைய பேஸஞ்சரை பார்க்கறாங்க அங்கங்கே போயிட்டிருக்காங்க வெளிலேயே சாப்பிட்றாங்க ஸோ அதனால் அவர் மூலிமா கோவிட் வந்தால் பேஸஞ்சருக்கு அஃபெக்ட் ஆகும் இதனால உங்களுக்கும் கெட்ட பேர் தானே ஏன் இப்படி பண்ணுறாங்க கேப் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணுறீங்களா கம்ப்ளைன்ட் எடுக்க ஓகே டபுள் ஒன் செவன் சிக்ஸ் கம்ப்ளைன்ட் எடுங்கள் ஏன்னால் ஃப்யூச்சர் இதால் உங்கள் பேரும் கெட்ட பேர் ஸ் டிரைவருக்கும் கெட்ட பேர் எல்லா டிரைவரும் கொஞ்சம் இன்ஸக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சேஃப்டியாக வர சொல்லி ஏன்னால் பேஸஞ்சர் உங்களை நம்பி தான் டிரைவர் நம்பி தான் வராங்க அதே மாரி ஸ்க்ரீன் வந்து இன் பிட்டுவினில் வந்து போடவே இல்லை ஏன்னால் ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் பிளாஸ்டிக் அந்த ஸ்க்ரீனு இருக்கணும் அதுவும் இல்லை அதையும் கம்ப்ளைன்ட்டாக எடுத்து டிரைவரை கொஞ்சம் வான் பண்ணுங்கள் ஓகேங்களா அக்ஸப்ட் பண்ணுறீங்களா மேம் சரி ஓகே தேங்க் யூ